எனக்கு அக்னி சிறகுகள் புத்தகத்தில் பிடிச்சது மேற்கோள் வந்து நன்றி மறவாமை அதில் வந்து அப்துல் கலாம் அவர் யா யா சின்ன உதவி செஞ்சாலும் அதை மறக்காமல் இருந்திருக்குறாரு நானும் வந்து சின்ன உதவி யார் செஞ்சாலும் அதை மறக்காமல் இருப்பேன் அதனால் எனக்கு அந்தப் புத்தகம் ஒரு அதனால் அதுக் கூட நான் தொடர்புப் படுத்திக்கிறேன் என்னை